ஹலோ ஆ மேம் வணக்கம் மேம் மேம் ஆர்ஆர் ட்ராவல்ஸ்லேந்து கால் பண்ணிருக்கோம் மேம் மேம் நீங்கள் ஜஸ்ட் ட்ரைவ்ல ரெஃபர் பண்ணிருக்கீங்க சர்ச் பண்ணிருக்கீங்க இந்தமாதிரி கார் வேணுன்ட்டு ஆ ஓகே மேம் எ ஆ ஓகே ஆ மேம் எங்கே மேம் ட்ராவல் பண்றமாதிரி இருக்கீங்க ஓகே மேம் ஓகே மேம் நம்மளுக்கு எங்கே மேம் லொக்கேஷன்னு பூந்தமல்லியில ஓகே சூப்பர் சூப்பர் மேம் ஓகே மேம் நான் இப்போ மேம் எத்தனை மெம்பர்ஸ் போகறீங்கன்னு தெரிஞ்சிக்கலாங்களா மேம் அப்போ ஃபைவ் மெம்பர்ஸ்ஸு ம் மூணு பெரியவங்க ஓகே மேம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருன்னா நம்மளுக்கு ஷிஃப்ட்டு ஓகே வரும் மேம் எப்படி மேம் ட்ரைவர் நீ நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணிப்பீங்களா இல்லை ட்ரைவர் அலாட் பண்ணி கொடுக்கலாமாங்க மேம் உங்களுக்கு ஓகே அப்போ ஆறு பேர் ஆகுது மேம் ஆறு பேருக்கு நம்மளுக்கு ஷிஃப்ட்டு கரெக்டாக வராது நம்மளுக்கு இனோவா வேணா எடுத்துக்கோங்க இப்போ ஒரு வண்டி வரும் ஆ மேம் எப்போ போகறீங்க எப்போ போகறமாரி இருக்கீங்கன்னு தெரிஞ்சிக்கலாங்களா நாளைக்கு மார்னிங் சரி ஓகே ஓகே அப்போ ஈவினிங் ம் ஓகே மேம் அதான் இன்னைக்கு ஈவினிங் ஒரு வண்டி வரும் ஒரு செவன் ஓ க்ளாக் போல் வந்துரும் நான் கண்டிப்பாக பண்ணிக் கொடுக்குறேன் மேம் அதேமாதிரி மேம் இந்த சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ம் கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டீன் ரூப்பிஸ் நம்ம சார்ஜ் பண்ணிட்டுருக்கோம் மேம் நீங்கள் ட்ரைவரோட கேட்கறதால நீங்கள் ஒன் டே பேக்கேஜ்மாதிரி எடுத்துக்குறீங்களா மேம் ஆ மேம் நம்மளுக்கு இப்போ ஒ ஒன் டே பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நம்பளுக்கு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இல்லை த்ரீ தௌ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அப்ராக்ஸிமேட்டாக நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் மேம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ட்ரைவர்த்தோட சம்பளம் எல்லாம் சேர்த்துன்னா நம்மளுக்கு ஒரு த்ரீ ஃபைவ் வந்துரும் மேம் ஆமாம் ஆ ஆமாம் மேம் போகிறது நம்மளுக்கு அப் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே சேர்த்துதான் நான் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுறேன் அதான் அந்த கோயிலுக்கு போயிட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் நான் அமுச்சிவிட்றேன் மேம் ஆ மேம் அதேமாதிரி இப்போ நம்மளுக்கு இனோவா கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லை டவேரா ஏன்னா அதுலையும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம் அதில் வந்து நைன் மெம்பர்ஸ் உட்காந்துட்டு போகலாம் நம்மளுக்கு இனோவான்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் மெம்பர்ஸ் செவன் மெம்பர்ஸ் கிட்ட தான் ஆ ரெண்டுமே சேம் தான் மேம் ஒரே சார்ஜஸ் தான் மேம் வரும் டவேராவே எடுத்துக்கலாம்ல மேம் சரிங்க மேம் ஓகே ஆமாம் ஆமாம் மேம் ஏன்னா பெரியவங்க பெரியவங்கன்னா வயசானவங்க யாராச்சும் இருக்காங்களா மேம் நம்ம வீட்டில் இருக்காங்க இருக்காங்க ஓகே அப்போ நம்மளுக்கு டவேரா கம்ஃபர்டபுளாக இருக்கும் மேம் ஆ மேம் அதேமாதிரி இன்னைக்கு ஈவினிங் ஒரு செவன் இல்லை செவன் தேர்ட்டி போல் நம்மளுக்கு காரை கொண்டு வந்து கு நாங்களே ட்ராப் பண்ணிவிடுவோம் நீங்கள் பிக் அப் பண்ண வேண்டியதில்லை அப்போ வரச்ச ட்ரைவர் ம் சொல்லுங்கள் மேம் நாளைக்கு மார்னிங் நீங்கள் ஃபைவ் ஓ க்ளாக் போகறதா சொல்லிருக்கீங்க ஸோ தட் நம்மளுக்கு ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் கூட நம்ம ட்ரைவர் நாங்கள் வர சொல்லிடுறோம் ஆ கண்டிப்பாக மேம் வாட்ஸ்அப் பண்ணி விட்டுர்றேன் மேம் நான் உங்களுக்கு ஆ அதேமாதிரி மேம் இன்னொரு சின்ன ஒரு ரெக்குவஸ்ட் உதவி நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் வந்து ட்ரைவர் வந்து காரை விட வராங்க ட்ராப் பண்ணும்போது உங்களோட ஐடி ப்ரூஃப் எதாச்சும் ஒன்று ஆதார் கார்டோ இல்லை ட்ரைவிங் லைசன்ஸ் எதாச்சும் ஒன்று வந்து எனக்கு ஓ ஜெராக்ஸ் காப்பி எதாச்சும் ஒன்று கொடுங்க ஆ இல்ல ஓகே வாட்ஸ்அப் சென்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை மேம் மேம் அதேமாதிரி இன்னைக்கு ஈவ்னிங் வரதால எனக்கு லொக்கேஷன் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக் கொடுத்துருங்க ஆ ஓகே மேம் தேங்க் யூ வெரி ஸோமச் மேம்